நாங்கள் சென்ற பயணத்திலே மிக முக்கியமான ஜாலியான பயணம் எதுன்னு கேட்டால் கொடைக்கானல்தான் அவ்வளோ கூலிங் ப்ளேஸ் அவ்வளோ ஹில்ஸ் அதில் ஏறும்போது ட்ரக்கிங் போம்போதெல்லாம் ஜாலியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோமா ஃப்ரெண்ட்ஸோட இருந்தனால் ஸ்ட்ரெஸ்ஸலாம் மறந்து அவ்வளோ ஜாலியாக நல்லா புத்துணர்ச்சியோடு சுற்றிட்டு இருந்தோம் இன்ன என்ன இருக்குனா அங்கே வந்து நிறையே ப்ளேஸஸ் இருக்கு ப்ளேஸஸ்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ இண்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஒவ்வொரு ம சு டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு போம்போதும் நம்ம வந்து நினச்ச விட இன்னும் அதிகமாக இருந்தது அங்கே இருக்கிற க்ளைமேட் அங்கே இருக்கிற கடைத்தெருவு ஷாப்பிங் பண்ணறதுக்கு பேக் ஐட்டம் அந்த மாரி நிறையா இருந்தது ட்ரக்கிங் போனோம் ட்ரக்கிங் போம்போது பார்த்தீங்கனா நிறையா விலங்குகளை பார்க்க முடிஞ்சுது அங்கே இருக்கிற கூலிங் அனுபவிக்க முடிஞ்சுது ஸ்ட்ரெஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ் பூரா எல்லாம் இதாகிடும் கரைஞ்சிரும் அதனால் கொடைக்கானல்லிருந்தா அப்படி நாங்கள் போனதிலே பெஸ்ட்டாக கருதுகிறோம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தனால் அந்த இதுவே எங்களுக்கு தெரில எப்படி இருந்திருக்கோம் நம்ம ஜாலியாக இருந்தனால் இதாயிருக்குது